ஹலோ இது எனக்கு வந்து ஒரு ரெண்டு பிளேட் வெஜிடபிள் பிரியாணி ஒரு நாலு கட்லட் எனக்கு வேணும் நல்லா ஹீட்டாக வேணும் நல்லா சூடாக இருக்கணும் கட்லட் வந்து வெஜ் கட்லட் வேணும் நான்வெஜ் கட்லட் இருக்கா உங்கள்கிட்ட ஓகே அப்போ அதில் ஒரு ரெண்டு பிளேட் இதில் ஒரு ரெண்டு பிளேட் ரெண்டு பிளேட்டு ரெண்டு பிளேட் வெஜ் பிரியாணி கொண்டு வரீங்களா ஓகே இல்லை டேரக்ட்டாகவே பே பண்ணுறேன் ஓகே ஓகே ஓகே அங்கே எதுவும் ஜிஎஸ்டி எதுவும் இருக்கா ஜிஎஸ்டி எதுவும் இருக்கா

ஓகே ஓகேங்க ஓகே